மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிறைய கல்வி கற்றல்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய அரசு பள்ளிகள் இருக்கிற தொடக்கப்பள்ளி ஆரம்பப்பள்ளி நடுநிலைப்பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளிகள் அதுபோல் நிறைய பள்ளிகள் இருக்குது அரசு சார்ந்த தனியார் பள்ளிகளும் இருக்கின்றன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வழி வழி கல்வி முறையும் எங்கள் ஏரியாவுல நிறையா இருக்குது அப்புறம் முக்கியமாக வீடு தேடி கல்வி ஸோ அந்த கல்வி முறையில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி கிடைக்கிற வகையில இருக்குது அப்புறம் மாவட்டத்தில் நிறைய அரசு கல்லூரிகள் இருக்குது அப்புறம் தனியார் கல்லூரிகளும் இருக்குது தன்னாட்சி கல்லூரி அதிலையும் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்கள் மேக்சிமம் வந்து எல்லா கல்லூரிலேயுமே எல்லா வகையான பாடப்பிரிவுகளுமே இருக்குது தமிழ் வழியிலேயும் இருக்குது ஆங்கில வழியிலும் இருக்குது அறிவியல் சம்மந்தமானது அப்பறம் தொழில்நுட்ப சம்மந்தமான வகுப்புகள் பாடப்பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறதுக்காக தனியாக பயிற்சிகள் வழங்குகிற துறைகளும் இங்கே இருக்குது சென்டர்ன்னு சொல்லுவோம் ரீசென்டர் ஸோ அதேப்போல வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எழுதுகிறதுக்கு அதிகப்பேர் ஆர்வம் கொண்டுருப்பாங்கள் அவங்கள பயிற்சி கொடுக்குற வகையில் எப்படி அவங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணுறதுக்குக்கான எல்லா வழிமுறைகளையும் அந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுப்பாங்க